ஆ மேம் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ பிடிக்கணும் மேரேஜ் எனக்கு டேட் வந்து ஒரு இருபத்தி நாலாம்தேதி வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு மெகந்திக்கு எல்லாத்துக்குமே சரி ஒகே மேம் எந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணுவீங்க மேம் ம் ஆ ஒகே மேம் இந்த மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுத்தால் நல்லாயிருக்கும் பீச்சில் எடுத்தால் நல்லாயிருக்கும் மேம் ம் மேம் நான் அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ணணுமா மேம் ஆ ஒகே மேம் ஆ சரிங்க நீங்கள் மொதல் ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து எடுத்து கொடுங்க மேம் அது ஒகே நல்லா இருந்துச்சுன்னால் நாங்கள் வந்து ஆல்பம் எல்லாமே உங்கள்கிட்டேயே போட்டுக்கிறோம் மேம் நாங்கள் கொஞ்சம் ஹையா தான் மேம் எதிர்பார்க்குறோம் அதுக்கான எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடியாக தான் மேம் இருக்கோம்

சரி ஒகே மேடம் தேங்க்யூ மேம்